நான் எப்போது எப்போ தோட்டமிட ஆரம்மிச்சேன் அப்படினா எங்கள் ரிலேசன் ஒரு வீட்டுக்கு போய்ருந்தப்போ பார்த்த ஒரு இதுனால தான் என் வீட்டில் நான் காடன் அமைத்தேன் எப்படின்னா அவங்க வீட்டில் பாக்கிறப்பயே அப்படியே நம்ம போகிறப்பையே நம்மளை அது எக்சைட்மெண்ட்டாக அப்படியே பிடிச்சி இழுக்குற மாதிரி ஒரு ஃபீல் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா வெச்சிருப்பாங்க அதை பார்த்து தான் நான் அடம்பிடித்து எங்கள் வீட்டில் வந்து இல்லை நானும் இதேமாதிரி வெச்சே ஆவேன் இதே மாதிரி செஞ்சே ஆவேன் சின்ன பிள்ளைல ரொம்ப அடம் பிடிச்சிருக்கேன் அப்புறம் அதுவே பழக்கமாயி எனக்கு எனக்கு அதுமேல் ஒரு ஈர்ப்பு வந்து அதனால செஞ்சது தான் இந்த காடன் நான் என் வீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன காடன் மாதிரி அமைத்து எனக்கு பிடித்த செடி எல்லாத்தையும் வாங்கி வெச்சி நான் அது எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு பொதுவாக சொல்லணும்னா பூன்னாலே ரொம்ப பிடிக்கும் பூவுனா ஒரு வெறித்தனமான பொண்ணு சொல்லலாம் அந்த பூவுனா எனக்கு அப்படி ஒரு ஆசை அதை வந்து அது நான் வெச்சு இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டில் பூத்துட்டு இருக்குது அப்படினு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க மூலமாக தான் நான் இதை பண்ண ஆரம்மிச்சேன் அவங்க வீட்டில் அப்படி பூத்து குலுங்கும் பூ பூத்து குலுங்கும் ஆனால் அவங்க வீட்டில் அதை பறித்து வைக்கிற அளவுக்கு யாரும் இல்லை ஆனால் அதை பாத்ததில் இருந்து எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு அதனால என் வீட்டில் வந்து அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பண்ணேன் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காடென் சின்னதாக அமைத்தேன் அதுக்கப்புறம் தோட்டம் வாங்கினோம் தோட்டத்தில் போய் அங்கே காடன் வைச்சேன் அப்புறம் அங்கே மரம் செடி கொடினு எல்லாம் வைக்க ஆரம்மிச்சி இப்போ அது எல்லாம் பழம் காய்க்க ஆரம்மிச்சிருச்சு பூ எல்லாம் பூக்க ஆரம்மிச்சிருச்சு அதலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு அது என்னோட கார்டன்னு எல்லாத்துட்டேயும் வர்றப்போ சொல்வேன் அது எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படினு இப்போ என் ரிலேஷன்லா என் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நீ பாக்கிறியா பரவாயில்ல அப்படினு சொல்கிற அளவுக்கு கார்டன்ல டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ரொம்ப நல்லா அலோனாக ஃபீல் ஆகும் நல்லா நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு இது நான் நல்லா ஃபீல் ஆகும் அப்படி அங்கே போனால் டைம் போகிறதே தெரியாது அதுலேயே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம் அது காடன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்றம் தோட்டத்துல வந்துட்டு நான் நான் வைச்ச மரத்திலலாம் இப்போ பழம் வைக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து தருவேன் இங்கே பாருங்கள் மரத்தில் பழம்லாம் வைச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேரம் என்னை அங்க இருக்க சொன்னாலும் கண்டிப்பாக இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதிகமாக வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமே அது தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னை வராதேனு சொல்கிறவங்கள கூட இழுத்து கொண்டு போய் அவங்கள எல்லாம் காமிச்சுட்டுருப்பேன் அவங்கள்ட்ட எல்லாம் இதான் அப்படினு சொல்லிட்டு இது மூலமாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படினுலாம் சொல்வேன் அதன் மூலிமா இது ஆரம்மிச்சது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ரிலேஷன் மூலிமா தான் நான் இதை ஆரம்மிச்சேன் இப்போ என் வீடுத்துலையும் நான் காடன் வெச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டு மாடிமேலேயும் ஸ்டார்ட் பண்ணி வெச்சிருக்கேன் இப்போ தான் அதெல்லாம் வளந்துட்டுருக்கு லைட்டாக அதையும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வளர்த்து கொண்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடித்ததுனா கார்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அடம் பிடித்து செஞ்ச ஒரு விஷயம் இப்போ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நிற்குது பார்க்க ரொம்ப அழகா